ஆ மேம் துர்கா கார்மெண்ட்ஸா ஆ மேம் நான் சிவகங்கைலேருந்து பேசுகிறேன் ஒரு சின்னதாக ஒரு பொட்டிக் ஷாப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன் மேம் நான் அதனால் உங்கள் கார்மெண்ட்ஸுலேந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் தேவைப்படுது எல்லாம் தான் மேம் லேடீஸு ஜென்ஸு அப்புறம் கிட்ஸு மூணு பேருக்கும் உள்ளது மாதிரிதான் மேம் ஆமாம் மேம் அது தான் ரொம்ப முக்கியம் சீப்பாகவும் இருக்கணும் குவாலிட்டியாகவும் இருக்கணும் நல்லாவும் இருக்கணும் ஆமாம் மேம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஸ்டார்ட் பண்ணப் போகிறேன் நான் அதுக்காக தான் சரி உங்கக்கிட்டே வந்து ஓகே மேம் உங்கள் கார்மெண்ட்ஸ் வந்து எப்போ மேம் விசிட் பண்ணலாம் ஓகே ஓகே மேம் ம் சரி ஆமாம் மேம் ம் நான் ஃபஸ்ட்டு நான் ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணிக்கிறேன் நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் ரெகுலராக சென்ட் பண்ணுங்கள் மேம் ஓகே மேம் நான் நாளைக்கு மார்னிங் டென் ஓ கிளாக் கூட நான் வர்றேன் மேம் ம் ம்

ஓகே மேம் ஓகே மேம் சரி நான் ஓகே மேம் அது கூட நல்லதுதான் நான் வந்து நாளைக்கு விசிட் பண்ணிக்கிறேன் மேம் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் ஆமாம் ஓகே மேம் ம் தேங்க்யூ மேம்